இந்தியாவில் பிரபலமான சில நடன வடிவங்கள் என்னென்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பரதநாட்டியம் தமிழ்நாட்டில் அப்றம் கேரளமில் கதகளி ஆந்திரா வந்து குச்சுப்பிடி ஒடிசாவில் வந்து ஒடிசின்னு சொல்லுவாங்க மணிப்பூரில் மணிபுடின்னு சொல்லுவாங்க அப்றம் கேரளாவில் மோகினி ஆட்டம் இருக்குது அசாமில் சத்ரியான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சுது அப்றம் கலைஞர்களை பற்றி சொல்லனும்னால் ஷோபனா சரத்குமார் பரதநாட்டியத்தில் அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னால் குடியரசுத்தலைவர் இருக்காங்கல்லியா அப்துல் கலாம் ஐயா அவங்ககிட்ட வந்து ஷோபனா சரத்குமார் அவங்க வந்து பத்மஸ்ரீ விருதை டெல்லியில் வாங்கினாங்க அதனால எனக்கு பரதநாட்டியத்தில் ஷோபனாவை பிடிக்கும்